இது ஃப்ளவர் ஷாப்புங்களா ஓகேங்க அக்கா எனக்கு வந்து மைசூர் ரோஸ் கிடைக்குங்களா அப்படிங்களா வேறு என்ன ஃப்ளவர்ங்கங்கக்கா இருக்கு நாளைக்கு ஒரு ஃபங்ஷன் அதுக்காக தேவைப்படுது மோஸ்ட்லி மைசூர் ரோஸ் கிடைக்கும்னு தான் பார்த்தோம் அது தான் அக்கா ஓகே ஓகேங்க்கா சரிங்க்கா நாளைக்கு காலையில் எத்தனை மணிக்கு வரும் அஞ்சரைக் காட்ட வரும்ங்களா ஓகேங்க்கா ஒரு கிலோ எவ்வளோ வரும் பூ ஓகேங்க்கா எனக்கு ஒரு ஒரு கிலோ தேவைப்படுது நாளைக்கு மார்னிங் வந்து வாங்கிக்கலாங்களா ஒரு அஞ்சுரைனா எத்தனை மணிக்கு நாங்கள் வர மாதிரி இருக்குன் கேட்க வரேன் ஓகேங்க்கா அந்த ஹோம் டெலிவரி அந்த மாதிரி எதாவது பண்ணுவிங்களா டெலிவரி பண்ணுற மாதிரி சரிங்க்கா அது ஓகே ப்ராப்ளம் இல்லை எனக்கு மைசூர் ரோஸ் ஒரு கிலோ வேணும் அது மட்டும் இல்லாமல் எனக்கு கொஞ்சம் முல்லைப்பூ கிடைக்குங்களா நல் உதிரி உதிரியாக வேணாம் எனக்கு கட்டி கிடச்சாக் கூட போதும் ஏன்னா உதிரியாக இருந்தால் கட்டுறதுக்கு டைம் இருக்காது ஃபங்ஷன் போறங்காட்டி அதனால் அது கொஞ்சம் ஒரு ரெண்டு ரெண்டு முழம் அப்படிங்ளா ஓகேங்க்கா எனக்கு ஒரு ஒரு முழம் மட்டும் தர முடியுமா ஆமாம் சரிங்க்கா நாளைக்கு வந்து நான் உங்களுக்கு அட்ரெஸ் வந்து சொல்கிறேன் அட்ரெஸ் வந்து இங்கே புகழேந்தி வீதி கோபிங்க்கா எனக்கு இந்த அட்ரஸுக்கு மட்டும் நீங்கள் இப்போ சொல்லுறிங்ளா அனுப்பி விடும் போது எனக்கு இந்த நம்பர் மட்டும் கால் மட்டும் பண்ணுங்கள் நான் கூட வெளியில் கூடது நின்று வாங்கிக்றோம் ஆமாம்ங்க்கா இதான் என்னோட நம்பர் ஒரு நீங்கள் கிளம்பும் போது கூப்பிடிங்கன்னா நாங்கள் வெளியில் வந்து நின்னுக்குவோம் ஏன்னா எங்களுக்கு வாங்குறதுக்கு யாருன்னு தெரியாது இல்லையா ஆ ஓகேங்க்கா தேங்க் யூ